எனக்கு வந்து சாங்ஸ் கேட்க சாங்ஸ் பாடுவது ரொம்பப் பிடிக்கும் கேட்கறது ரொம்பப் பிடிக்கும் நான் வந்து நிறையா சாங்ஸ் கேட்டிருக்கேன் அதுவும் லவ் ஃபீல் சாங்காக இருக்கட்டும் லவ் ஃபீல் சாங்ஸாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கேட்டிருக்கேன் எனக்குப் பிடிச்ச சிங்கர்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் யுவனை பிடிக்கும் நல்லா பாடுவாங்க பிஜிஎம்ஸு எனக்கு ரொம்பப் பிடிக்கும் சாங்ஸ்லாம் ஒவ்வொரு லைனும் சூப்பராக பாடியிருப்பாங்க எனக்கு வந்து சாங்ஸெலாம் ஒவ்வொரு சாங்ஸும் ரொம்பப் பிடிக்கும் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் கேட்டிருக்கேன் நிறையா சாங்ஸு ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து நிறையா வந்து எனக்குப் பிடிக்கும் சாங்ஸ் கேட்கறதா இருக்கட்டும் பாடுவதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பப் பிடிக்கும்